ஹாய் மேடம் குட் மார்னிங் புக் வேணும் மேம்

ஸ்டோரி புக் வேணும் மேம் ராமாயணா இந்த மாரி நிறையா ஸ்டோரி புக் இருந்தால் கொடுங்க மேம் ஆ போட்டுவிட்டேன் மேம்

வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போக்கூடாதா மேம் வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போக்கூடாதா மேம் ஆ வ ஆ ஓகே மேம் ஆ கொடுத்துர்றேன் மேம் நாவல் புக்லாம் இல்லையா மேம் நம்பர் டைம் ந நம்பர் சொல்லுங்கள் மேம்

ஆ ஓ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் தேங்க் யூ மேம்